இந்த ஃபோன் எடுத்து கொஞ்ச நாள்ளையே பேட்டரி நிற்க மாட்டேங்கிது பொழுதனிக்கும் சார்ஜ் போடுகிற மாதிரியே இருக்கு அப்புறம் யூஸ் பண்ணால் ஒன்னவருக்கு தொடர்ச்சியாக யூஸ் பண்ணால் ஹீட் வந்துடுது யூஸ் பண்ண முடியல பேட்டரி ரொம்ப லோவாக இருக்கு கேமராவும் நல்லால்ல ஃபோட்டோ எடுத்தோம்ன்னா அது ஒரு மாதிரி இருக்குது நல்லாவே இல்லை எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கே பிடிக்கில சார்ஜும் நிற்க மாட்டேங்கிது கிளாரிட்டியும் கம்மியாக இருக்கு எனக்கு அதனால இந்த ஃபோன் பிடிக்கில